வணக்கம் சார் ஆ சார் ஆமாங்க சார் கொடுத்திருந்தீங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்குப் போயிட்டோம் ஆமாங்க சார் நேற்று டேட் கொடுத்தனுங்க கொண்டு வந்தேங்க வீட்டில் நீங்கள் இல்லைன்ட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங் கொண்டு வந்து தந்துட்டாங்க சார் இன்றைக்கி இல்லை சார் நானு வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் சார் ஆ நாளைக்கு ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வாங்க சார்

எஸ் சார்

ஓகே சார்

எஸ் சார் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் எஸ் சார் நான் எல்லாம் பண்ணித் தருவோம் சார் எல்லோருக்குமே பண்ணித் தருவோம் சார் ம் ஓகே சார் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் நல்லா தைச்சுத் தர்றாங்க எல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் சார் ஆர்டர் கொஞ்சம் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் எஸ் சார் ஓகே சார் தைச்சுக்கலாம் சார் எஸ் சார் தைச்சுக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் ஆ ஓகே சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் நீங்கள் வாங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்